எனக்கு பேஷன் டிசைனராக ஆகிறது ரொம் என்னுடைய லட்சியம் ஆனால் அது அது அடைகிறதுக்காக நானும் முயற்சி செஞ்சுட்டுதான் இருக்கிறேன் என்னுடைய வறுமை காரணமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக அது என்னால் செய்ய முடியல ஆனால் வீட்டில் இருந்துகிட்டே என்னால் முடிஞ்சளவு மற்றவுங்களுக்காது ஏதாவது சின்ன சின்னதாக அந்த டிசைன் போட்ட மாதிரி சில துணிகளை தைச்சி தர்றதில் நான் குறிக்கோள் கொண்டு வச்சுருக்குறேன்